ஹலோ சார்

ஆ சார் வணக்கம் சார் ஆ சார் நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்திருக்கேன் சார் என் பேர் சார் பர்சண்டேஜ் வந்து ஃபிஃப்ட்டி ஃபோர் சார் ஆமாம் சார் இல்லை சார் நான் ஆல்ரெடி கொரோனா டயத்துக்கு முன்னாடி சென்னையில டெக் மஹேந்திராவில் ஒர்க் பண்ணிகிட்டுருந்தேன் சார் கொ கொரோனா வந்ததுக்கு அப்புறந்தான் அங்கே வந்து வேலை முடிஞ்சுப் போச்சு ப்ராஜெக்ட் புதுசாக எடுக்கலை வெளில வந்துவிட்டேன் அதுதான் இப்போ புதுசாக ட்ரை பண்ணலான்னு கேட்கறேன் சார் டூ இயர்ஸ் இருக்குது சார் இருபத்தி ஒன்று வரைக்கும் இருந்தேன் சார் சென்னையில் பத்தொன்போதுலேருந்து இருவத்தொன்று வரையும் சென்னையில் வேலை பார்த்தேன் சார் காலேஜு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழ் பாஸ்டு அவுட்டு சார் ஆமாங்க சார் ஆ சரிங்க சார் அப்படிங்களா சார் இல்லை சார் ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனியிலே ஃபார்ட்டி ப்ளஸ் கொடுத்தாங்க சார் ஆ கரெக்ட்டு தான் சார் இருந்தாலும் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன்

அப்படிங்களா சார் அப்படிங்களா என்ன கோர்ஸு சார் ஆ இருக்குது சார அதெல்லாம் இருக்குது சார் சி சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பண்ணியிருக்கேன் சார் ஆ இருக்குது சார் அப்படிங்களா சார் ஆ சரிங்க சார் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணி மெயில் அனுப்பிடறேன் சார் உங்கள் மெயிலை வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸப் பண்ணுங்கள் சார் அந்த நம்பருக்கு எல்லாம் அனுப்பிடறேன் சார் மூணு மூணு கம்பெனி ஆ ரெண்டு மூணு நாளில் மூணு கம்பெனி சொன்னீங்கள்லை சார் மூணு கம்பெனிலையுமே பேக்கேஜ் வந்து அந்த ஃபிஃப்ட்டி ப்ளஸில் தான் இருக்குமா சார்

சரிங்க சார் ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சரிங்க சார் சரி சார் நீங்கள் வாட்ஸப்பில் உங்கள் மெயில் ஐடியை அனுப்புங்கள் நான் உங்களுக்கு எல்லா அட்டாச்மெண்டு பண்ணி அனுப்பிடறேன் சார்